ஹலோ ஹலோ வாங்க மேடம் ஹலோ மேடம் வா அக்ஷிதா மதருங்களா மேம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கேன் மேடம் ஒரு சின்ன விஷயமாதான் வர சொன்னேன் மேடம் அக்ஷிதா படிக்கிறதுலல்லாம் ஓகே மேம் எல்லாம் நிறைய ஸ்போட்ஸ் இவென்ட் எல்லாம் இப்போ இன்டெர்ஸ்கூல் லெவல்லேயும் ஸ்டேட் லெவல் டிஸ்டிக் லெவல்லேயும் வருது சரி இவள் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஸ்போட்ஸ் ஏதாவது கோச்சிங் கொடுக்கலான்னு ஒரு யோசனையில்தான் உங்களை கூப்பிட்டேன் மேடம் அவள் இண்டிஜுவாலாக சேருன்னு சொன்னால் இல்லை வீட்டில் அம்மா திட்டுவாங்க படிக்கிறத்துக்கு நேரம் இல்லை அதை மாரி எதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காள் மேம் ஆ ஆ ஆ ஆ நீங்கள் வெறும் ஃப்ருட்ஸும் வாட்ரு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சா போதுப்பா இந்த டிஃபன் பாக்ஸோடு நீங்கள் என்ன பண்ணுங்க நான் ஆக்சுவலாக எதுலேன்னா இந்த கொக்கோ லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு ஸ்கிப்பிங்கு த்ரோபாலு சிம்பிள் இவென்ட்லேயே பசங்களோட பிஸிக்கல் ஆக்டிவிட்டிஸில் மோட்டிவேட் பண்ணணுன்தான் உங்களை கூப்பிட்டேன் இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா எல்லாம் பசங்க மேக்சிமம் ஆஃப் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைனுக்கு இப்போதான் மாறிட்டிருக்காங்க மேடம் சரி ஆன்லைன்லேருந்து சாரி ஆன்லைனில் இருந்து ஆஃப்லைனுக்கு இப்போதான் மாறிட்டிருக்காங்க கிளாஸ்ரூம்லேயே உக்காந்து இருக்கிறது அவங்களுக்கு பெரிய வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கமாரி இருக்குது இந்தமாரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ண வச்சோம்னா பசங்களோட மைண்ட் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நானும் ஹச்எம்கிட்ட கூட ஸ்கூலில் டீச்சர்கிட்டலாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஏழு ஹவரில் அஞ்சவரு வந்து நம்ம கிளாஸ் ஹவராக வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு ஹவரு வந்து பசங்களை வெயிலில் நல்லா விளாட வக்கணும் அதனால் விட்டமின்டி நல்லா ப்ரொடியூஸ்ஸாகும் பசங்களும் எல்லாரோடையும் எல்லாம் ஆ ஆஃப் ஆன்லைனில் ரூம்லேயே உக்காந்துட்டு கிளாஸ் ரூமில்கூட பசங்க யார்கிட்டயும் பேசவேமாட்டுறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது மேடம் ஆ ஆ

ம் அதனால்தான் நான் இந்த இப்போத்திக்கி வந்து நாங்கள் எம்ஐ பீரியட்டு இந்த ட்ராயிங் பீரியட்டு பிடி பீரியட்டு இந்த மூணு பீரியடை மட்டும் நாங்கள் செலெக்ட் பண்ணிட்டு அந்த ஹவரில் வந்து இன்னும் நல்லா விளையாட்ற கோச்ச விளையாட்றவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் வந்து வெளியிலருந்து கொடுக்கலான்னுக்கூட யோசனை பண்ணிக்கிட்டிருக்கோம் மேம் மொத நம்ம ஸ்கூலுகுள்ள மொத ஆரம்மிச்சிக்கிலாம் அப்பறம் கோச்சர் யாராவது வேலை சொல்லிட்டு அவங்கள வரவழைச்சிட்டு கொக்கோகா கிரிக்கெட்டுகா எதில் அவங்க இன்ட்ரஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் அந்த டீமில் சேர்த்து விட்டுல்லானு ஒரு யோசனையில் இருக்கோம் மேடம் சரி நான் இப்போ நான் இங்கே இங்கே கிளாஸில் சொன்னால் அவள் நான் அம்மா திட்டுவாங்க எக்ஸாம் நேரம் படிக்கமுடியாது எதாவது ஒரு சாக்கு சொல்லிகிட்டே இருக்காப்பா சரி இந்த ம் சரி இதுதான் பேரன்ட்ஸை வர சொல்லிடலாம் பேரன்ட்ஸை வர சொன்னால் நம்ம சொல்கிறதவிட பேரன்ட்ஸ் சொன்னால் கொஞ்சம் கேட்பாங்க அதுக்கோசரம் தான் மேடம் உங்களை நேரில் வர சொன்னேன் ம் வீட்டில் எப்படி இருக்காங்க மேடம் வீட்டில் வீட்டில்

அப்படிங்களா மேடம் ம் ம் ஏன்னா இப்போது இப்போது நைன்த்து படிச்சிட்டிருக்கா திருப்பி நம்ம டென்த்து போனால் எல்லாம் போர்ட் எக்ஸாம் போர்ட் எக்ஸாம் போட்டு இல்லாத வாங்க கொஞ்சம் விளையாட்டோட படிப்பு இருந்துச்சினா அது லெவலே வேறே மேடம் அதுக்குதான் திருப்பி திருப்பி பசங்களை வந்து விளையாடுங்க விளையாடுங்கனா அந்த ஸ்ரெஸ்ஸு வந்து மைண்டிலருந்து நல்லா ரிலீவ் ஆகுது மேம் இன்னும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக வரும் நிறைய வேலை செய்யணும் அந்த உணர்வே மொத பசங்களுக்கு ஏற்படாது அது யாருமே புரிஞ்சிக்கமாட்டுறாங்க படிக்கிற பசங்க பொழுதனிக்கி இருபத்தி நாலு மணி நேரமும் புஸ்தகம் வச்சிருந்தால் படிப்பு ஏறுதுன் நினச்சிட்ருக்காங்க ஹெல்த்தியான லைஃப்பு தான் படிப்புக்கு வழின்னு எடுத்துட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸே தெரியமாட்டுதுங்க நீங்கள் கொடுக்கக்குள்ள மேடம் இந்த புரோட்டின் வகை எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைங்க மேம் கொண்ட கடலை கருப்பு சுண்டல் ஒரு நாளைக்கு கொடுத்து விடுங்க அப்புறமா அவரை அவரை கொட்டை தட்டை பயிறு இதெல்லாம் நீங்கள் ஜெஸ்ட்டு பாயில் பண்ணி ஒரு டப்பியில் ஒரு ஒரு டப்பியில் போட்டு கொடுத்து அனுப்புங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புங்கள் தண்ணி நிறையா குடிக்க வக்கணும் மேடம் தண்ணி குடித்தாலே போதும் சரிங்க மேடம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக வந்ததுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம்

ம் தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் மேடம் பார்த்துக்குறோம் மேம்